நாங்கள் கிருஷ்ணகிரியில வசிச்சுட்ருக்கோம் நாங்கள் அங்கேருந்து காவேரிப்பட்டினம் பக்கத்தில் கேஆர்பி டேம் கேஆர்பி டேம் கட்டியிருக்காங்க அங்கே வந்துட்டு காவேரி ஆறு போயிட்டுருக்கு அந்த தண்ணீரை வச்சு நிறைய விவசாய பர்பஸ்க்கு மேக்சிமம் விவசாய பர்ஸு பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் இந்த மாதிரி குடிக்கிற தண்ணியை ஃபில்ட்ரேஷன் பண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த கேஆர்பி டேம் தண்ணி யூஸ்சாகுது இங்கே அதை அதை அந்த தண்ணீரை பேஸ் பண்ணி தான் பல சிற்றூர்கள் வசித்துக்கொண்டிருக்கிறது அந்த தண்ணீர் வந்துட்டு கர்நாட்டகா காவேரி கிருஷ்ணகிரி இந்த மாதிரி போச்சம்பள்ளி அந்த மாதிரி சிற்றூர்கள் டிஸ்டிக்ஸெல்லாம் கடந்து போயிட்டுருக்கு அந்த தண்ணீர்